ஹலோ நேற்று உங்ககிட்டேருந்து ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் பிக்ல ஒரு கலர்ரு காட்டி இருந்திங்கள் ஆனால் எனக்கு டெலிவரி ஆனது கொஞ்சம் டிம்மாக இருக்குது அதே மாதிரி இந்த கை ஷோல்டர் கிட்ட வந்தும் லைட்டாக ஹோல்ருக்குற மாதிரி இருந்துச்சு பட் ஃபோட்டோல பார்க்கும்போது சின்னதாக தான் குர்த்தில இருந்துச்சு ஆனால் நேரில் வரும்போது அந்த ஒரு ஹோல் ரொம்ப பெருசாக இருக்குது ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியும் சரி இல்லை ரிட்டன் போடலாம்னு பார்த்தா உங்கள் சைட் சுற்றிக்கிட்டே இருக்குது என்னால் ரிட்டன் கூட போட முடியல நெட்ஒர்க் இஷ்யூ ப்ராப்ளம் ரீட்ரை சம்டைம்ஸ் அப்படின்லாம் காட்டிட்டு இருக்குது ஸோ கொஞ்சம் இதெலாம் பார்த்து சரி பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி சரி இல்லை கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூ பண்ணிக்கோங்கள்